நான் வந்து ஒரு ஃப்ராக்கு வாங்கணுன்னு நினச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி மீஷோவில் வாங்குடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்னு சொன்னாள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன்லக்கோ கடைக்கோ கம்பேர் பண்ணால் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஐம்பது பர்சென்டேஜ் கம்மியாக இருக்கும் கடையில் வந்து ஒரு ஆ ஃப்ராக்கை வந்து ஆயிரப் ஆயிரம் ரூபாய்ன்னு இருந்தால் ஆன்லைனில் வந்து இந்த மீஷோவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும்ன்னு அவள் சொன்னதுனால் நான் வந்து மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணேன் நான் ஃப்ராக்கை வந்து ஆர்டர் பண்ணேன் சைஸ் வந்து எம்மில் நான் ஆர்டர் பண்ணேன் கலர் வந்து நான் பிங்க்கில் ஆர்டர் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு ரிசீவ் ஆனது கலர் வந்து ப்ளாக்கில் ரிசீவ் ஆனது சைஸும் பார்த்தா நான் எம்மில் ஆர்டர் பண்ணேன் அவங்க வந்து எக்ஸ்எல்லில் கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு வந்து அது ரொம்ப லூஸாக இருந்தது நான் வந்து கலர் வந்து பிங்க்கு போட்டால் அவங்க ப்ளாக்கை கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் மேல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட சேடிஸ்ஃபேக்ஷனே இல்லை நான் வந்து அந்த பொ சரின்னான்ட்டு அவங்களுக்கு வந்து ஏப் ஆர்டரை வந்து ரிட்டன் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஆனால் வந்து அவங்க கால் வந்து அக்சப்ட் பண்ணலை எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிக்கல நான் சொன்ன ப்ராடக்ட்டு வரலை நான் வந்து என்ன கலர் ஃப்ராக் நான் ஆர்டர் பண்ணே ஆனால் நீங்கள் வந்து ஏன் எனக்கு இந்த கலரு ப்ராடக்ட் கொடுத்திருக்கீங்கன்ட்டு நான் மெசேஜ் பண்ணேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதனால எனக்கு வந்து இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத்துக்கு வந்து எனக்கு விருப்பமே இல்லை நீங்கள் பொருள் வாங்கினா நீங்கள் கடையில் போய் வாங்கிங்க கடையில் போய் வாங்கினா நல்ல தரமாகவும் இருக்கும் ஆனால் ஆன்லைனில் வந்து ஏமாற்றுறாங்க அது இங்கே வந்து இங்கத்துக்கும் கடைக்கும் வாங்கறத்துக்கும் ஆன்லைனில் வாங்கறத்துக்கும் நம்மளுக்கு அமௌண்ட்டு கம்மி ஆயிரம் ரூபாய் பொருள்னால் இங்கே ஐந்நூறு ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லி நம்ம நம்பி வாங்கக்கூடாது ஏன்னால் அங்கே வந்து துணி நல்லா இருக்காது க்ளாத்து நல்லாவே இருக்காது ஒரு நம்மளுக்கு வந்து வரும்போதே நம்மளுக்கு அந்த ஆர்டர் வரும்போதே நல்ல கொஞ்சி க்ளாத் வந் கிழிஞ்சு போயிட்டிருக்கும் ஒழுங்காக நமக்கு வந்து ரிசீவ் ஆகாது நம்ம அப்படியே நம்ம ப ரிட்டன் பண்ணால் அவங்க வந்து நா அக்சப்ட் பண்றதை நிறுத்திடுறது அதனாலவே எனக்கு இந்த ஆன்லைனில் வாங்கறது எனக்கு பிடிக்காது கடையில் போய் வாங்குங்கள் ஆயிரம் ரூபாய்ன்னா கூட நம்ம கம்மி பண்ணிக்கூடும் வாங்கலாம் ஆனால் வந்து ஆன்லைனில் வந்து பொ எந்த பொருள் வாங்கினாலும் நல்லாவே இருக்காது கடையில் வாங்கினா நம்மளுக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கலாம் அதை நம்ம பார்க்கலாம் நமக்கு எதுன்னால் ரிட் கிழிஞ்சது எங்கேனா தையல் விட்டுட்டிருக்குன்னு சொன்னால் கூட கடையில் சொன்னால் கூட அவங்க வந்து நமக்கு அதை வந்து சரி பண்ணி தருவாங்க ஆனால் ஆன்லைனில் வந்து அது மாதிரி இல்லை அதனால் நம்பி கடையில் போய் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குங்கள் ஆன்லைனில் நீங்கள் வாங்காதிங்க இது தான் என்னோடய வந்து நெகட்டிவ்